இப்போ சுற்றுலா அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஊரில் எதுனா கிராமம் இது தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டு அதில் பூங்கா மாரி சர்கோஸ் எல்லாம் வச்சு சின்ன பசங்கள் ஜாலியாக பண்ணுறது சுற்றலா வர மாதிரியே பண்ணுறது இல்லை பெரியவங்களுக்கான விளையாட்டு பொருள்கள் வைக்கிறது இதே மாரி செஞ்சிட்டுருந்தா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க

இதேமாதிரி வந்துன்னேருந்தாங்கன்னா நம்ம நம்ம ஊரும் ஃபேமஸ் ஆகும் ஃபேமஸ் ஆகி எல்லோரும் வர ஆரம்மிச்சிருவாங்க வந்து ஜாலியாக விளையாடுவாங்க டஸ்ட் எதுவும் இதுவும் போடாமல் இது ப்ளாஸ்டிக் எதுவும் போடாமல் பார்த்துக்கணும் டஸ்ட்பின் ஒன்று வச்சிடணும் அதில் அதில் போய்ட்டு ஜாலியாக சுற்றுலா வருவாங்க அப்புறம் நம்ம ஊரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் ஃபேமஸ் ஆகிட்டு அதிகம் பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க